சார் எங்களுக்கு பாரதி அண்ணா உங்கள் நம்பர் கொடுத்தாங்க நீங்கள் ப்ளம்பருங்களா ஆ ஓகே சார் ஒன்றும் இல்லை சார் நாங்கள் டூ பிஹெச்கேல ஒரு வீடு கட்டப்போகிறோம் சார் புது வீடு ஒரு ஹாலு ரெண்டு பெட் ரூமு ஒரு கிச்சனு அப்புறம் ஒரு வராண்டா மாதிரி சார் இதுக்கு எவ்வளோ சார் ரேட் ஆகும்

ஓகே சார்

ஓகே சார் சார் நீங்கள் கிச்சனுக்கு வந் ம் சொல்லுங்கள் சார் அப்படி இல்லை சார் நீங்கள் கிச்சனுக்கு வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கோங்க மற்ற வெளிலெலாம் வந்து நீங்கள் இது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க பிவிசி எஸ் சார் ஒன் செகேண்ட் அப்புறம் அட்டாச் பாத் ரூம் ஒன்று இருக்கும் வெளியில் நார்மல் பாத் ரூம் ஒன்று இருக்கும் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ரேட் ஆகும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் சார் ஆ இருக்கும் சார் சார் அப்படிங்களா சார் சரி ஓகே சார் நீங்கள் நேரில் வந்து சரி ஓகே சார் நீங்கள் நேரில் வந்து கூட நீங்கள் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு எவ்வளோ பைப்பு எவ்வளோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்துட்டு போங்க சார் பார்த்துட்டு நம்ம ரேட் பேசிக்கலாம் சார் ம் நாளைக்கு வர முடியுங்களா சார் ஆ நயன் டூ டென் ஓ கிளாக்குள் வாங்க சார் சரி ஓகே சார் நாளைக்கு வந்துடுங்க சார் ஓகே தேங்க்யூ